ஹலோ மரக்கடையா உங்க கிட்டே என்ன மரங்களெலாம் இருக்குது

ஆ சரி நான் எனக்கு பர்மா தேக்கு வேணும் திருச்செந்தூரில் இருந்து பேசுகிறேன் ஆமாம் என்ன விலை உங்கள் கிட்டே ரேட்டு எப்படி உங்கள் ரேட்டெலாம் எப்படி நான் ஒரு கட்டிலு ஜன்னல் பால்காய்ப்புக்கெலாம் வீடுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வேணும் புது வீடு கட்டுறேன் எப்படி நீங்கள் போடுவீக ரேட்டெலாம் அப்போ டன் கணக்குனால் எப்படி டன்னால் எப்படி நாங்கள் வாங்கிறது கட்டிலு பீரோ இந்த மாதிரி ஐட்டம்சுக்கு வாங்குவேன் ஆமாம் அது நீங்கள் செலவெலாம் உங்கள் செலவு தானே நாங்கள் தான் கொடுக்கணுமா இல்லை மேடம் இங்கே எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களே கூலி நீங்கள் அவங்களே அனுப் அனுப்பி வைக்கிறாங்களே எல்லாம் அப்படி இல்லையா ஆ நீங்கள் பார்த்து செய்து தாங்க ஆ வண்டி சார்ஜு எவ்வளோ ரொம்ப ரேட்டெலாம் வரும் ஆ எப்படியும் ஒரு பத்து ரூபா பதினைஞ்சி இருபது ரூபா வரை வருமா வண்டி சார்ஜு ஐயாயிரம் ரூபா வருமா அப்போ ஐயாயிரத்துக்கு மேலே வந்தால் நீங்கள் கொடுத்துருவீகளா சரி சரி ஓகே ஓகே சரிங்க ஓகே ஓகே ஓகேங்க ஃபோன் பண்ணிவிட்டு வரேன் நான் மரக்கடை எங்கே இருக்குது ஆ அங்கே இருக்குதோ சரி சரி சரிம்மா ஓகே சரி